எங்கள் பகுதியில் திருவனந்திபுரம் கோயில் பழமையான கோயில் அதில் நூற்றி எட்டு திவ்ய ஸ்தலங்கள் எல்லாமே இருக்குது எல்லாருமே வந்து வெளியே ஊரிலருந்துலாம் வந்து பார்த்துட்டுப் போவாங்கள் வழிபட்டு போவாங்கள் நிறையப் பேரு வந்து வணங்கி வ பொங்கல் வச்சு அவங்கள் குலதெய்வமாகவே வந்து கும்பிட்டு வழிபட்டுச் செல்றாங்கள் தேவகௌடாவும் வந்து வணங்கிட்டு போனது முக்கியமானதாகவுருக்கு வெள்ளக்காரன் காலத்து இது கட்டிடம்னு பார்த்தா கட்டிடம் கட்டிடம் பங்களாக்கள் தான் இருக்குது அதில் வந்து கீழே கோர்ட்டு மேலே கலெக்ட்டர் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கிட்ருக்காங்கள் சுரங்கப் பாதைங்களும் நிறைய பழைய சுரங்க பாதைங்களும் இடங்களுக்குச் செல்கிறதுக்கு கயிறு பழக்கத்திலிருக்கு ஐடி ஆஃபீஸும் பழைய கட்டிடத்தில் தான் இயங்குது அதுலாம் வரலாற்றில் சொல்லக்கூடிய இடம் தான் அதுலாம் நானும் அங்கேலாம் போய் பார்த்துருக்கேன் கோயில்லாம் சென்று வழிபட்டிருக்கேன் எல்லாமே முக்கிய இதனால தான் பயன்பட்டு வருகிறது